ஆமாம் மேடம் சொல்லுங்கள் மேடம் மேம் மேடம் உங்களுக்கு இது ஆண்ட்ராய்டு மொபைல் வேணுமா இல்லை ஐஓஎஸ் மாடல் அந்த மொபைல் வேணுமா இல்லை இப்போ வந்து ஐஓஎஸ்லயே இப்போ வந்து கம்மி பட்ஜட்லையே மொபைல் இருக்கு மேடம் அதில் எதா பார்க்கறீங்களா இல்லை ஆண்ட்ராய்ட் தானா வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் மேடம் நல்லா தான் இருக்கும் இருக்கு மேடம் எல்லா ஆஃபர் இப்போ இருக்கு மேடம் ஆஃபர் போய்ட்டு தான் இருக்கு ஒரு மாடல் மொபைல் எந்த மாடல் என்ன மாடல் கேட்கறீங்க இன்டர்னல் எவ்வளோ ரேம் எவ்வளோ அதுலாம் உங்களுக்கு யூஸ் இருக்குங்களா இப்போ எவ்வளோ இது ரேம் வந்து எவ்வளோ மேடம் ரேம் இன்டர்னல் எவ்வளோ வேணும் ரேம் இன்டர்னல் எவ்வளோ மேடம் உங்களுக்கு வேணும் எயிட் எயிட் ஒன் ஒன் டுவெண்ட்டி எயிட்டா இல்லை டுவெல் டூ ஃபிப்டி சிக்ஸுங்களா அந்த மாரி ஏதாவது தேவைப்படுதுங்களா டுவெல் டூ ஃபிப்டி சிக்ஸுங்களா மேடம் இப்போ வந்து இப்போ நம்ம பார்த்தோனா டுவெல் டூ ஃபிப்டி சிக்ஸ்னா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்குள்ளே இருக்கு மேடம் இப்போ நீங்கள் ஷாப்புக்கே வந்து பார்க்கலாமே மேடம் நேராக வந்து பார்க்கலாமே அப்படிங்களா மேடம் சரி அப்படினா நீங்கள் இ புது இப்போ உங்களுக்கு கொரியர் மூலயமா பண்ணலாமா இல்லை எப்படி நீங்கள் வந்து பாத் த்ரீ டேஸ் ஃபைவ் டேஸ் ஒரு சிக்ஸ் டேஸ் ஆகும் மேடம் இல்லைனா முன்னாடி கொடுக்க கூட நான் ட்ரை பண்ணுற மேம் இப்போ டுவெல் டூ ஆ இஎம்ஐ இருக்கு மேடம் இஎம்ஐ பண்ணிருக்காங்க பஜாஜ் இருக்கு ஆக்ஸிஸ் இருக்கு எல்லாமே பண்ணிக்கலாம் மேடம் இங்கே பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதான் என்ன இப்போ எவ்வளோ பட்ஜெட்டில் நீங்கள் எவ்வளோ பட்ஜெட்டில் மேடம் எதிர் பார்க்கறீங்க ஆ டுவெண்ட்டிக்குள்ளேயா மேடம் டுவெண்ட்டிக்குள்ளேனா இப்போ டூ டுவெல் டூ ஃபிப்டி சிக்ஸ் வராதுங்களே மேடம் ஆமாம் மேடம் இல்லை மேடம் எதற்குமே நம்ப ஆஃபர் ஆமாம் மேடம் ஆஃபர் போய் தான் நம்ப டுவெண்ட்டி ஃபைவ் சொல்கிறோம் மேடம் தர்ட்டிக்கு கொடுக்க வேண்டியது டுவெண்ட்டி ஃபைக்கு நம்ம தர்றோம் ஆஃபர்லாம் போய்ட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கேஜெட்லாம் வரும் மேடம் ஹெட்போன் இருக்கு ப்ளூ ப்ளூடூத் ஹெட்போன் இருக்கு சாதா ஒயர்டு ஒயர்டு ஃப்ரீ இருக்கு மேடம் அதான் மேடம் சொல்லிகிட்டுருக்கேன் ஹெட்போன் இருக்கு ஹெட்போன் ப்ளூடூத் இல்லைனா வந்து ஏர்பேட் அப்புறம் பவர் பேங்க் கூட நம்போ கொடுக்கறோம் மேடம் பவர் பேங்க் ஒரு ஒரு பேக் ஒன்று கொடுக்கறோம் மேடம் எல்லாமே கொடுக்கறோம் சேலம் பக்கத்தில் இங்கே இருக்குதான்னு நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் மேடம் செக் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் மேடம் சரிங்க மேடம் ஓகே மேம் கண்டிப்பாக வாங்க மேடம் தேங்க் யூ தேங்க் யூ